மலச்சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்குமே நம்ம உணவு முறை எல்லாம் மாறிடுச்சுங்க நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டா சாப்புடுறது இந்த பார்த்தீங்கன்னா மட்டனு சிக்கனு எல்லாமே சாப்புடுறோம் இன்றைக்கி எல்லாம் அவசர உலகத்தில் பாஸ்ட் ஃபுட்டுனு ஒன்று சாப்பிட்றோங்க அதனால் அதிகமாக இந்த மலச்சிக்கலுக்கு ரொம்ப இது படுறாங்க நம்ம கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கலுக்குங்க நிறையா வாழப்பழத்தை சாப்பிட சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணுன்டா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிலபேர் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணைய வச்சுங்க நல்லா மசாஜு பண்ணி விடுவாங்க இது எல்லாங்க நிறையா ம பருப்புலேயும் சாப்பாட்டுலேலும் நல்லெண்ணெயை நல்ல சேர்த்திக்கிவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறையா நம்ம கிராமத்தில் பயன்படுத்துவாங்க இந்த வீட்டு வைத்தியத்தில் அப்புறம் மலச்சிக்கலுக்கு அதிகமாக பிரச்சனை இந்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியின்னுங்க எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு போயிடுறாங்க சும்மா சாதாரண ஒரு வயிற்று வலி இருக்குங்க அப்போ நம்ம ஹாஸ்பெட்டலு போய் மாத்தரையை போடுங்கள் மருந்தை குடிங்கன்னு கொடுத்துருவோங்க ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற மாதிரி பாட்டி வைத்தியம் எல்லாம் இன்றைக்கெல்லாம் இன்றைக்கி யாரும் விரும்புகிறதே இல்லைங்க ஆனால் அதெல்லாம் எந்த ஒரு உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலுமே இருக்காதுங்க இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியாக மலச்சிக்கல் சரி ஆயிடுங்க ஆனால் நாம் இன்றைக்கி இருக்கிறது என்னமோன்னால் எல்லாம் ஆஸ்பத்திரி போய் தான் சரி பண்ண வேண்டியதாக இருக்குதுங்க